மணிப்பூரோட ரீசெண்ட் நியூஸ் பார்த்து மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்படி இப்படி ஒரு நிலைம வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனவெறி மனவெறியை வந்து அப்படி ஒரு ஒரு மக்கள் இடையே வந்து இனவெறியை வந்து புகுத்தி இருக்காங்க அவ்வளோ வந்து இந்த இனத்துக்காக மனவெறி பிடிச்சி இவ்வளோ பெரிய அநியாயம் வந்து பண்ணியிருக்க கூடாது அது என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்தையும் முன்னவ முன்னிலை படுத்தணும் பிகாஸ் இதுவந்து ரொம்ப ரொம்ப தப்பு மணிப்பூரில் நடந்த மாதிரி எந்த ஒரு அநியாயமும் வந்து இதுக்கப்புறம் வரவே நடக்கவே கூடாது இனவெறிங்கிறது ஒரு ஒரு மனுஷனை என்ன வேண்ணாலும் பண்ண வைக்குங்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சரி ஓகே என்ன நடந்தது அப்படினா அந்த ஊரில் வந்து இப்போது நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த கேட்டகிரீஸ்க்கு வந்து அவர்களுக்கு வந்து ப்ரியாரிட்டீஸ் கொடுக்குறாங்க ரிலாக்ஸ்சேஷன்னுக்கு கொடுக்குறாங்க கவெர்மெண்ட்ஸ்சோட ப்ரியாரிட்டீஸ் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படினா அவங்களால் வந்து இது இதை பண்ணுறதுக்கு அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா தான் அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணும்போது அவங்க சூப்பராக லீட் பண்ணமுடியும் எல்லா மக்களையும் எல்லா விரலும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி அவங்க வந்து லைஃப்பை ரன் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இங்கே பிரச்சினையா உருவாச்சு என்ன பிரச்சின அப்படினா மணிப்பூரில் வந்து ஒரு ரெண்டு இன மக்கள் வந்து வாழ்ந்து வந்துகிட்டுருக்காங்க ஒன்று வந்து ஒரு குக்கி இன மக்கள் இன்னொன்று வந்து மைத்தி இன மக்கள் குக்கி இன மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மலைவாழ் மக்களாக வந்து இருக்காங்க மைத்தி இன மக்கள் வந்து எப்படினா அந்த காலத்தில் ராஜாக்கள் ராஜாக்களெலாம் வாழ்ந்து வந்த மாதிரி மைத்தி இன மக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ குக்கி இன மக்களுக்கு மைத்தி இன மக்கள் மேலே ஏன் வெறுப்பு மைத்தி இன மக்கள் வந்து குக்கி இன மக்கள் மேலே ஏன் வெறுப்பு வருது ஏன் இவர்களுக்கு வந்து இப்படிவொரு அநியாயத்தை வந்து குக்கி இன மக்களுக்கு மைத்தி இன மக்கள் பண்ணிணாங்க மைத்தி இன மக்கள் ஏன் அந்த இனவெறி வந்து அவர்களுக்கு புகுத்தப்பட்டது எதனால் அப்படினா ஒரு ஒரு ஃபேக் ஃபேக் வீடியோவால் இட் மீன்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க இழிவுப்படுத்தி பண்ண மாதிரி இந்த இந்த டீம் ஆப் பீப்புளை வந்து இழிவுப் படுத்தினா மாதிரி ஒரு வைரல் வீடியோ வந்து வந்தது ஸோ அந்த வெளி வந்த அந்த வீடியோ வந்து இட்ஸ் ஃபேக் பட் அது ட்ரூத்னு நினைச்சி அவங்க வந்து ஒரு ஆதங்கபட்டு குக்கி இன மக்களை ஒரே அடியாக அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்த இனத்தையுமே அதாவது வந்து ரீசன்ட் ரீசன் அப்படினு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ப்ரியரிட்டீஸ் வந்து ம மக்களுக்கு எல்லா உதவியும் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு எஸ்டி எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு இதுவுமே அவர்களுக்கு வந்து குடுக் கொடுக்கணும் அப்படினா எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கற மாதிரி மைத்தி இன மக்கள் வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு ஒரு மலைவாழும் மக்கள் வந்து படிக்கிறதுக்குனா உங்களுக்கு கரண்ட் இல்லாமல் படிப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு ரொம்ப ரேர்ராக இருக்கும் எல்லா விஷயதுக்கும் அவங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சுச்சிவேஷனில் அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதே வந்து இவங்க மைத்தி இன மக்களுக்கும் வந்து நீங்கள் எனக்கும் கொடுக்கலாம் எல்லா சலுகைகளும் அரசாங்க சலுகைகள் அரசாங்க முன்னுரிமைகள் வந்து இவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படினு கேட்கும்போது இது வந்து எப்படி தரமுடியும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் எதனால் அவங்க வேறுபடுத்தப்படுகிறாங்க அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காமல் ஏன் எதனால் அப்படினு யோசிக்காமல் எனக்கும் தாங்க அப்படிங்கற மாதிரி இவங்க இருந்துருக்கிறாங்க அதனால் வந்து இவங்க வந்து ஒரு பொய் ஃபேக் வீடியோ வந்து யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணதால் இது வந்து இனவெறியை தூண்டி இனவெறியை தூண்டுதலின் பெயரால் இவங்க வந்து குக்கி இன மக்களை மைத்தி இன மக்கள் வந்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊரையே வந்து எரிச்சுட்டாங்க எரிச்சு அங்கே இருந்த ஒரு ஃபேமலியோட நிலைமைய வந்து ரொம்ப ரொம்ப நம்மளால வந்து அதை அதை வந்து சொல்ல கூட முடியலை அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிலைமை வந்து அந்த ஊர் அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நூறு ஆண்கள் நூறு ஆண்கள் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப வந்து பரைட் பண்ணி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணி இருக்காங்க அதை பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ கூட நம்மளால வந்து பாக் கேட்கும்போது கூட நம்மளால அதை ஜீரணச்சுக்கவே முடியாது அவ்வளோ ஒரு ஒரு மனவேதனை அப்படினு சொல்லலாம் அந்த மாதிரி இவ்வளோ இனவெறிக்காக ஒரு ஒரு ஒரு இனத்தையே அழிச்சுதான் நம்ம வாழணுங்கிற மாதிரி எப்படி ஒரு மனுஷனால் நினைக்க முடியுது எதனால் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் உருவாகும்போதே கூட இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் பிகினிங் ஆஃப் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங் அப்படிங்குற மாதிரி புகை நெருப்பு நெருப்பு ஸ்டார்ட்டாகாக போகுது அப்படினா புகை புகையில்லை க புகை தெரியும் ஸோ புகை வந்து இருக்கும் போதே மேபி நம்ம கவர்மெண்ட்ஸ் வில் டேக் கேர் வாட் ஈஸ் ஹப்பெனிங் இன் திஸ் அப்படினு எடுத்து பார்த்து இருந்தாங்கனால் மேபி இந்த இந்த பிரச்சினைய வந்து கட்டுக்குள்ளாரயே வச்சுருக்கலாம் இது இவ்வளோ பெரிய பிரச்சினையா ஆனதுக்கு அப்புறந்தான் கவர்மெண்ட் வந்து லீட் பண்ணி என்ன ஏன் இது அநியாயம் அப்படிங்கிறத பற்றி பேசும் போது இட்ஸ் நாட் அக்ஸ்சடப்பில் பிகாஸ் நடந்து முடிஞ்சுடுச்சே இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஒரு இன மக்களுக்கு பண்ணிவிட்டாங்க ஒரு ஒரு இனவெறியால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இன்னொரு இன்னொரு இனமக்களுக்கு பண்ணுறதுங்கறது இட்ஸ் நாட் எ குட் திங் ரைட் ஹுமானிட்டி இல்லைவே இல்லை இனம் இனம் தான் இப்போது பெருசாக பேசப்பட்டு ஒரு ஒரு இனத்தையே அழிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றி இருக்குது கவுர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் விதவிதமான ஒரு பெரிய பெரிய பெரிய வில் பவர் வச்சு அவங்க வந்து இந்த மக்களை சமாதான படுத்தியிருக்கலாம் மக்களுடைய இனவெறியை தூண்டுதலின் பேரில் யார் பண்ணினாங்களோ அதை அங்கேயே தடுத்து இருக்கலாம் அப்படிங்குறது என்னோட கருத்தாக இருக்குது ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்தது அந்த அந்த மஹாபாரத்துத்தில் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இழைக்கப்படும் அநியாயங்கள் அது பாரத போராக கூட முடியலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு பொண்ணோட கஷ்டத்த வந்து இந்த இந்த இனமக்கள் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்தி இருக்காங்க அந்த பெண்ணையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தை மொத்தமாகவே இழந்துட்டாங்க அவங்க இழந்து அந்த பொண்ணோட நிலமையும் இப்படி பண்ணிவிட்டாங்க இது இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நம்ம நம்மளுடைய பார்வையோ நம்மளுடைய பார்வைங்கிறது வந்து நமக்கு எப்போதுமே நியூஸாகதாம் தெரியும் இல்லை வி ஆர் நாட் இந் தேர் இந் திஸ் சர்வர் ஆஃப் திங்ஸ் ரைட் வி கெட் த இன்பர்மேஷன் ஃப்ரம் தி நியூஸ் ஸோ நம்ம என்ன என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ என்ன பார்க்குறமோ அதுதான் நமக்கு தெரியும் ஸோ அந்த விஷயத்த இருக்கும்போதே அங்கே இருக்கிற அரசாங்கமோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகளோ இனவெறியை தூண்டுதலோ எங்கே நடக்குது ஏன் நடக்குது நாட் ஒன்லி கவுர்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ கவுர்மெண்ட்ஸை தாண்டியும் நடக்குது மனுஷங்கள் அவ்வளோ மோசமாக ஆகிட்டு வாராங்க இது எங்கே போய் முடியபோகுது இந்த சமூகம் எங்கே எங்கே போய்விட்டு இருக்குதுனு தெரியல ஆனால் தயவு செஞ்சு இனவெறியால் ஒரு மனுஷனை அழிக்குறதுங்கிறது நல்லது இல்லை இனம் இனத்தை வந்து கொல்லக்கூடாது இனம் இனம் என்பது மனித இனம் ஒன்றே ஒரு இனமாக நினைக்கணுமே தவிர இனத்தில் வேறுபாடுங்கிறது வந்து அது ரொம்ப தப்பு

எல்லாேருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நடக்காமல் நம்ம லைஃப்பில் நம்மள சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாம் மணிப்பூர் மாதிரி நடக்குதா அப்படினு இல்லாமல் அதைவிட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும் போதே தடுக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இனவெறியால் வந்து இருக்கிறவங்கள என்னெல்லாம் பண்ணி அடக்கலாம் இல்லை வந்து ஏன் இந்த இதை வந்து அக்ஸப்ட் பண்ணிக்கமாட்டிக்கிறாங்க மக்கள் அக்ஸப்ட் பண்ணணும் இல்லையா ஒரு மனுஷனுக்கு ஏன் வந்து ஒரு ஒரு உரிமையெலாம் கொடுக்குறாங்க இவன் வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் இவன் இதையெல்லாம் எடுத்தானால் அவன் வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்குறது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் அந்த மாதிரியான சுச்சிவேஷனில் வளர்கிறான் அந்த மாதிரியான ஒரு சுச்சிவேஷனில் படிக்கிறான் அந்த மாதிரியான ஒரு சுச்சிவேஷனில் வேலைக்கு போகிறான் ஸோ அந்த அதை வந்து கவர்மெண்ட் பார்க்கதானே வேணும் நார்மலாக இருக்குது இப்போது எல்லாேருமே அப்படி நினைக்க முடியாது இல்லையா மனுஷனுக்கு மனுஷன் வந்து ஒரு லட்சம் ரூபா சேலரி வாங்கிறவனும் ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்கிறவனும் டிஃபரெண்ட் தானே அவனுக்கு ஏற்ற ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஏற்ற ஊதியத்தை ஊதியம்கிறதை விட ஒரு மனுஷனுக்கு தேவையை கவர்மெண்ட் வந்து பார்க்கணுன்றதுக்குகாகத்தான் அவனுக்கு இல்லையே அப்படிங்கிறதே இவனுக்கு இப்படி கொடுத்தாவது வாழவைக்கணும் இல்லையா அதுதான கவர்மெண்டோட ரூல் கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி அதுதான் பண்ணுறாங்க அதை அக்ஸப்ட் பண்ணி இருக்கலாம் அது ஒரு இனமாக இனவெறியாக வச்சு இதுமாதிரி பண்ணியிருக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் அதேமாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப மன வருத்தம் இந்த நியூஸ் பார்த்து ஓகே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாேருமே வந்து யோசிங்க இனம் மதம் இதையெல்லாம் தாண்டி மனித இனம்தான் வந்து மனித இனம் மனிதனை காப்பாற்றும் அதுதான் உண்மை மனுஷன் மேலே மனுஷங்கள் அன்பாக இருங்க அன்பாக இருக்கணும் அன்புதான் வந்து என்றைக்கும் மாறாது இனம் இனம் காப்பது இல்லை இனம் இனத்தை காக்கும் என்பதெலாம் வந்து தூக்கிப் போடுங்க மனுஷனை மனுஷன்தான் காப்பாற்றணும் இவன் ஒரு மனுஷன் அவன் ஒரு மனுஷன் அவ்வளோதான் மனிதம் மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மனுஷனுக்கு இருக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ